ஹாய் சார் அமேசான் கஸ்டமர் கேரா சார் இது மாதிரி நான் அமேசானில் நிறையா வீட்டுக்குத் தேவையான பொருள்லாம் வாங்கியிருந்தேன் சார் இன்னும் வரவே இல்லை டெலிவரி டேட்லாம் ரொம்ப தள்ளிப் போயிடுச்சி சார் நானும் இன்றைக்கி காலைல வரும் மதியம் வரும் சாயந்தரம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டிருக்கேன் ரெண்டு நாளுக்கு மேல் ஆகிடுச்சி இன்னும் வரவே இல்லை சார் நான் இங்கே பெரம்பூரில் காந்தி நகரில் தான் சார் இருக்கேன்

என் நேமு ஹரிகிருஷ்ணன் சார் ஆ ஆமாங்க சார் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் ரெண்டு நாளுக்கு மேல் ஆகிடுச்சி சார் இன்னும் டெலிவரி வரல டெலிவரி வந்துச்சு இன்னும் பொருள் எல்லாம் எதுவும் வரல அது கொஞ்சம் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள் சார் ஆனங் சார் எப்போது சார் வரும் ஆ நாளைக்கா சார் ஆ ஓகே சார் கொஞ்சம் அதை பாருங்கள் சார் என்னன்னு வீட்டில் எதுவுமே இல்லை அதை நம்பி தான் இருக்குது பார்த்து டக்குனு அனுப்பிச்சி விடுங்க சார் என்னன்னு பார்த்துட்டு ஓ ஆப்சண்ட்டா சார் அவங்க ஓ ஓ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் பார்த்து நாளைக்கு அனுப்பிச்சு விட்ருங்க சார் என்னன்னு ஆ ஓகே சார் ஆ தேங்க் யூ சார்